செல்லப்பிராணிகளை பிடிக்காதவுங்க ஆளே இருக்கற மாட்டாங்க இருந்தாலும் செல்லப்பிராணிகளை வளர்த்துறதுன்னா நம்ம பாதுகாப்பாக அது நல்லபடியாக பார்த்துக்கோணுங்க அந்த மாதிரி இருந்தால்தான் வளர்த்தோணுங்க இல்லைன்னா வளர்த்தவே கூடாதுங்க சுத்தமாக குளிக்க வைக்கிறது நீட்டாக சாப்பாடு கொடுக்கறது அந்த மாதிரி விசியம் நம்ம பண்ணால் அதை கரெக்டாக பண்ணால்தான் அதையெல்லாம் வளர்த்தோணும் இல்லைன்னா வளர்த்தவே கூடாதுங்க அப்புறோம் குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா எடுத்து தூக்கி வெச்சுட்டு விளையாடுவாங்க அந்த முடியெல்லாம் வாயில் போகிறது கை கழுவாமல் ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிடுவாங்க அதனால வந்து இந்த விசியத்துக்காக அதை வளர்த்துறது வந்து கொஞ்சம் எனக்கு பிடிக்காதுங்க குழந்தைக இருக்கிற வீட்டில் வந்து அந்த குழந்தைகலாம் பெருசாகிற வரைக்கும் செல்லப்பிராணிகளெலாம் வளர்த்தாம பாதுகாப்பாக வெச்சுருந்து அவங்க கொஞ்சம் பெருசானதுக்கப்புறோம் அந்த செல்லப்பிராணி வளர்த்திட்டு அப்புறோம் நாய் வளர்த்துன்னா ரொம்ப நல்லதுங்க வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கிற நண்பனாக இருக்குதுங்க நாய் அதை பாதுகாப்பாக சுத்தமாக வெச்சுருந்தா நல்லதுங்க குழந்தைக வந்து பெருசானதுக்கப்புறோம் வளர்த்தோணுங்க அது தான் நான் விரும்புகிறேங்க